வாங்கப்பா வாங்க உட்காருங்க ஓகே ஓகேப்பா ப்ரைஸுலாம் எப்படிப்பா ஓ ஓகேப்பா இப்போ நான் என்னென்ன ஓகேப்பா அப்போ நான் என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது கன்வினியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கங்க நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது கேமரா குவாலிட்டி இப்போ நம்ம நிறைய ஃபியூச்சர்ஸுமே வந்திருக்கு உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கங்க நான் வேணுனா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன்

இப்போ ஆ ஆ கேரண்ட்டி த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கேரண்ட்டி உண்டுப்பா ஒன் இயர் வரைக்கும் ஃபோனில் எதுனா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை டிஸ்ப்ளே மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி எதுனாலும் நாங்கள் மாற்றி தருவோம் இந்த ப்ரான்ச் இல்லை வேறு ப்ரான்ச்சில் நீங்கள் மாற்றணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தென் ஹெட்செட் இது எல்லாம் வந்துவிட்டு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ரீசார்ஜுமே உங்களுக்கு வந்து ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரீ ரீசார்ஜ் தான் உங்களுக்கு நெட்டும் ஃப்ரீ தான் கால்ஸும் ஃப்ரீ தான் டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் அந்த மாதிரி இருக்கும்

நான் உங்களுக்கு என்னென்ன ஃபோன் இருக்குதுன்னு நான் வேணுனா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கோங்க ம் ம்